ஹலோ ஹலோ நீங்கள் வந்து கேஆர் பழமுதிர்சோலை தானேங்களே நான் இங்கே புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆவுடையார் கோயில்லேருந்து பேசுகிறேன் கடை வந்து உங்கள் கடை உங்கள் கடை அறந்தாங்கி கடை அறந்தாங்கியில் தானே இருக்குது இல்லை எனக்கு சரியாக தெரியலை அது அதுதான் ஒரு சந்தேகத்தில் தான் நான் கேட்டேன் ஏனா கடையில் இருக்கிறது வந்து ஒரு ஜென்ஸு தான் எடுப்பாங்கனு சொன்னாங்க நீங்கள் லேடி எடுக்கிறீங்கள அதான் ஒரு டவுட்டு அதுக்கு தான் கேட்டேன் சரிம்மா சரிம்மா அப்போது இந்த பழத்த பத்தி விசாரிக்கணும் அதாவது அந்த எப்போதும் சாதாரணமாக கிடைக்கிற மாதிரி ஆப்பிளு கொய்யா அப்புறம் வந்து ஆரஞ்சு இது மூணுத்தும் இதோடய ரேட் என்னங்கிறது எங்களுக்கு தெரியணும் ஏனால் நாங்கள் வந்து இங்கே வீட்டில் கொஞ்சம் இந்த பழமெலாம் காட்சிப்பொருள் மாதிரி வைக்கப்போகிறோம் ஒரு சின்னதாக ஒரு சின்ன மாதிரி வைக்கப்போறோம் அந்த பழக் கண்காட்சி மாதிரி வைக்கப்போகிறோம் அதாவது ஸ்கூல் பசங்களெலாம் கூட்டி வந்து பக்கத்தில் இருக்கிற இந்த அரசு பள்ளி இருக்குது அங்கேருந்து பசங்களை கூட்டி கொண்டாந்து பழ கண்காட்சி மாதிரி நடத்தலாண்டுருக்கோம் அதுக்கு இந்த நார்மலாக நமக்கு கிடைக்குற பழங்கள் இல்லாமா உங்கள்கிட்ட இந்த வெளிநாட்டு பழங்கள்லாம் ரேராக கிடைக்கிற பழங்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்குமா அந்த கிவி பழம் வர வச்சுக்குலாமா அப்போ நான் சொல்கிற இதெல்லாம் இந்த உங்கள் வ அந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்க முடியுமானு பாருங்களேன் உங்களால் ஏற்பாடு பண்ணித்தர கிவி பழம் ஸ்டாபெர்ரி இருக்குது தானே ஸ்டாபெர்ரி இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்குதுன் சரி அப்போ எங்களுக்கு இந்த பழ கண்காட்சிக்கு வித்தியாசமான பழங்கள் அதாவது எப்போதும் கிடைக்கக்கூடிய பழங்கள் வரிசையில் அந்த ஆரஞ்சு ஆப்பிளு அப்புறம் கொய்யாப் பழம் இது மூணுமே வேணும் அதை வந்து அதை மூணு அடுக்காக நாங்கள் வெச்சுருவோம் அப்போ அந்த ஒரு அடுக்கு வந்து மூணு கிலோ வர்ற மாதிரி எங்களுக்கு கொடுத்துருங்க எவ்வளோவு அதுக்கு வெலை எவ்வளோவு வருது ஆ பரவாயில்ல நாட்டு கொய்யாவா இல்லை இதுவா சரி ஆரஞ்சு கமலா ஆரஞ்சு கொடுத்துருங்க எங்களுக்கு சரிம்மா சரிம்மா சரி ஓகேம்மா எங்கள் எங்களுக்கு அது எந்த அளவுக்கு உங்களால் தள்ளுபடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தள்ளுபடி பண்ணிக்கொடுங்க ஏனா அது மாணவர்களுக்காக பண்ணுறது அவங்க தெரிஞ்சுக்கணும் ஏனால் இந்த இந்த கிராமத்தில் இருக்கிற மாணவர்கள் வந்து எப்போதும் இருக்கிற பழங்களை அவங்க தெரிஞ்சுப்பாங்க இந்த வெளிநாட்டு பழங்கள் அவங்களுக்கு தெரியாது அதுக்காக தான் அந்த கிவி பழம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா கிவி பழம் ஸ்டாபெர்ரி

இல்லல்லை அவ்வளோவு வேணா சும்மா அது வந்து காட்சிக்கு தானே அதனால் இந்த ஒரு பாக்ஸ் போதும் ஒரு பாக்ஸில் ஒரு ஒரு நூறு கிராம் இருக்குமா ரேட்டு கூட தான் இருக்கும் அது சரி அப்போ ஒரு நூறு கிராம்க்குள்ளே போ அது போதும் அடுத்து ஸ்டாபெர்ரி அந்த பெர்ரி வகைகளில் ராஸ்பெர்ரி ப்ளூபெர்ரி அந்த பழங்கள் ஏற்பாடு பண்ணி தர முடியுமா சரி சொல்லுங்கள் அப்படியே அதோடு வந்து எங்களுக்கு வந்து ராம்புட்டின் பழம் அதாவது டம் டம் பழம்னு சொல்லுவாங்கில்லையா ராம்புட்டின் அதுவும் உங்களால் ஏற்பா ஆ அதெலாம் ஏற்பாடு இந்த மலைப்பழங்கள் எல்லாமே அந்த மங்குஸ்தான் பழம் இந்த மாதிரி மலைப்பழங்கள் எல்லாம் இருந்துச்சுனால் அதை கொஞ்சோம் காட்சிப்படுத்துறதுக்கு ஈஸியாருக்கும் இல்லைனா ஏற்பாடு பண்ண முடியுமானு பார்த்து இந்த அந்த அதான் இந்த மலை ஓகே எந்த அளவுக்கு உங்களுக்கு பண்ண முடியுமோ பார்த்துட்டு எனக்கு இந்த தகவலை சொல்லுங்கள் நாங்கள் உங்க அழைப்புக்காக வெயிட் பண்ணிகிட்டுருக்கோம் நன்றிம்மா நன்றிம்மா நன்றிம்மா